ஆ வணக்கம் மேடம் ஓகே இல்லை நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு திருமணம் வச்சிருக்காங்க அதுக்கு யாருமே இதுவரைக்கும் யூஸ் பண்ணாதமாதிரி ஒரு சிறப்பானதாக ஒரு ஜூவல்லரி கலெக்ஷன் ஒன்று காமிங்களேன் கல் வச்சதே காமிங்கள் அதுதான எங்களுக்கு எடுத்து காமிக்கும் நல்லா என் என்னோடய புடவையோடய கலர் வந்து சிகப்பு கலரு அதுக்கு ரிலேட்டடாக காமிங்கள் ஆ இந்த வெள்ளையும் சிகப்பும் சேர்ந்தே இருக்குதுல்ல அதே நான் எடுத்துக்கிறேன் இன் இன்னும் கொஞ்சம் பெருசாக இதே காம்போவில் எனக்கு கிடைக்குமா

இ இது கரெக்டாக இருக்கும்ன்னு நினைக்கிறேன் இந்த இந்த மாடல் வந்து அழகா தெரியுது நான் ட்ரைப் பண்ணிப் பார்க்கலாமா ஓ அட்வான்ஸ் பேமெண்ட் ஏதாவது உண்டா ஓகே ஓகே நீங்களே டெலிவரி பண்ணிவிட்டு போவீங்களா ஓகே சூப்பராக இருக்குது கலெக்ஷனு நான் இதையே சூஸ் பண்ணுறேன் ஆ தேங்க் யூ ஆ ஓகே ம் எடுத்துக்கிறேன் இது ஓகே